ஹலோ சார் எலெக்ட்ரிஷியனா எங்கள் வீ இப்போ எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் கரெண்டெல்லாம் விட்டு விட்டு வருது ஸ்விட்ச்சு போர்ட்டெல்லாம் உடஞ்சிருக்கு அப்புறம் இந்த மெயின் பாக்ஸ்ஸு கிட்டே தொட்டோமுன்னால் எர்த்தடிக்குது அதுக்கு என்னங்க பண்ணுறது அது ஒரு சாய்ந்திரமா வந்தீங்கன்னால் ஃப்ரீயாக தான் இருப்பேன் ம் சரிங்க ஆ சரிங்க அது ஸ்விட்ச்சு பாக்ஸ் வந்து ஸ்விட்ச் இது மட்டும் லைட்டாக உடஞ்சி உடஞ்சிருக்கு ப்ளக் மாட்டுறதெல்லாம்

கூப்பிட்டீங்களா ஆ அதில் கரெண்ட்டு விட்டு விட்டு வருது அப்பப்போ

இல்ல நானு எர்த் அடிக்கிறதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னால் கரெக்டாயிருக்கும்

இது எங்கள் வீடு தனியாக ஒரு வீடுதான் க லைன் மெயின் லைன் தான் இருந்தாலும் கரெண்ட்டு விட்டு விட்டு வருது

இல்லை கரெண் இல்லை கரெண்ட்டு விட்டு விட்டு வருதுங்க அதுக்கென்னங்க பண்ணுறது அது எப்பயாவது அப்பப்போ விட்டு விட்டு வருது

ஆ ஆ ஒரு ஐந்நூறு யூனிட்ஸ்லேயும் வரும் அப்படிங்களா இப்போ ஒரு நான் ஒயரு மாற்றணும் அப்புறம் அந்த ஸ்விட்ச்சு பாக்ஸ்ஸெல்லாம் மாற்றணும் அதுக்கு எவ்வளோ வரும் மொத்தமாக

ஆ ஆ அப்படிங்களா சரி சரி நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரியே ஒரு இது பாருங்க ம் சரி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நாலு மணிக்கு சாய்ந்திரம் நாலு மணிக்கு வாங்க ஆமாம்

நான் தாங்க இருப்பேன்

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ ம் சரிங்க